தண்ணீர வடிக்கட்டி சுத்திகரிக்கிறதுக்கு பொதுவாக நாங்கள் வீட்டில் மண்பானையை தான் பயன்படுத்திக்கிட்டிருக்கோம் மண்பானையை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்துளைகள் தண்ணீரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தானாக வடிக்கட்டுது அதில் நுண்கிருமிகளை பெருகவுடாமைலும் பண்ணுது அதனால் தண்ணீரை ஒரு வடிக்கட்டி துணியால் வெள்ளை துணியால் வடிக்கட்டிவிட்டு மண்பானையில் ஊற்றி வச்சுருவோம் அவ்வளோ தான் வேறு எந்த ஒரு சிறப்பு வடிகட்டுகிற முறையும் நாங்கள் பயன்படுத்தலை ஆனால் வேறு எந்த நோயும் இத்தனை காலமும் தாக்காமல் தான் இருக்குது பயனுள்ளதாகவும் இருக்குது